நாங்கள் எங்கள் வீட்டில் விவசாயம் பண்ணுறதுக்கு வந்து ஒவ்வொரு வகையான டிராக்டர் வந்து யூஸ் பண்ணுவோம் இப்போ உழுவுகு உ உழுகுறதுக்கு அப்படின் சொல்லிட்டு ஒரு டிராக்டர் யூஸ் பண்ணுவாங்க அதை டிராக்டர்ன்னு சொல்ல மாட்டாங்க எப்படி சொல்லுறது கை கலப்பை அப்படின் சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க டிரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுறதுல மிஷினரியில யூஸ் பண்ணுவாங்க ஒரு மேனுவலாக வந்து அதை யூ வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லை அப்படின்ட்டா டிராக்டர்ல பின்னாடி அந்த மாதிரி கலப்பை வரும் அந்த மாதிரி வச்சி யூஸ் பண்ணுவாங்க அப்புறோம் வந்து பயிர் போடுறதுக்கு ஒன்று அறுவடைக்கு ஒன்று அப்படின் சொல்லிட்டு டிராக்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க நம்ப பயிர் முடிச்சதுக்கப்புறோம் கட்டி தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல நம்ம வந்து போடணும் அப்படின்றப்போ ஒரு டிராக்டர் யூஸ் பண்ணுவாங்க பாரம்பரிய முறையில இருந்து இது எப்படி வேறுபடுது அப்புடின்னா அந்த காலத்தில் வந்து இப்போ என்னோட தாத்தா காலத்துல எல்லாம் வந்து கலப்பைன்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க அதை வச்சி தான் வந்து உழுவாங்க இப்போ வந்து என்னோட அப்பா காலத்தில் வந்து இப்போ கலப்பையில மாடு பூட்டி உழுகறதுக்கு வந்து நமக்கு வந்து எப்படிம்மே டைம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஆகும் டைம் சேவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கு அப்படின் சொல்லிட்டு இப்போ என்னோட அப்பா ஜென்ரேஷனில் வந்து நாங்கள் வந்து டிராக்டர் வாங்கி யூஸ் பண்ண ஆரமிச்சோம் டிராக்டர்னால் ந அவங்க வந்து யூஸ் பண்ண ஆரமிச்சதுல இருந்து டைமிங் வந்து நம்ம சீக்கிரமாகவே நம்பளை முன்னாடி யூஸ் பண்ண டைமிங்கை விட ரொம்பவே டைமிங்ஸ் சேகரிக்கப்படுது இந்த டிராக்டருக்கும் அந்த டிராக்டருக்கும் என்ன வித்யாசம் அப்புடின்னா இது நம்ம மிஷுவலாக மிஷினில் இது பண்ணுறோம் அதுவும் மேனுவலாக இது பண்ணுறோம் ரெண்டுக்குமே வந்து மேனுவல் தேவைப்படுது ஒன்று வந்து இதில் வந்து நம்ம வந்து ஆப்ரேட் மட்டும் பண்ணுவோம் அதில் நம்மளோட வந்து உடல் உழைப்புருக்கும்